ஆ ஆமாங்க நீங்கள் ஆ சரி ஓகே வாங்க பத்து மணிக்கு கடை திறந்துருவோம் பத்து மணிக்கு மேலே எப்போ வேணாலும் வாங்க ஆமாங்க இருபத்து நாலு இல்லை இல்லைங்க ஏ அதாவது இருபத்து நாலு இன்ச்சு டிவி வந்து ஆறாயிரம் ருபாலேந்து ஸ்டார்ட்டிங்க நார்மல் தாங்க ஆண்ட்ராய்டுனால் வந்து எட்டு ருபாய்லேந்து ஸ்டார்ட்டிங்க இருபத்து நாலு இன்ச்சு முப்பத்ரெண்டு இன்ச்சு வந்து நார்மல்னால் வந்து எட்டாயிரத்தில் ஸ்டார்ட்டிங்க ஆண்ட்ராய்டுனால் வந்து பத்தாயிரத்தில் ஸ்டார்ட்டிங்க ஐம்பத்து ஐம்பத்து ரெண்டு இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு ரூபா வரும்ங்க ஆண்ட்ராய்டுனால் இருபது ரூபா வருங்க ஆண்ட்ராய்டுலேயே பெஸ்ட்டு குவாலிட்டி இருக்குது அது பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூன்றுரூவா இருபத்தி நாலு ரூபா வருங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெஸ்ட்டு குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளேக்கே வந்து மூணு வருஷம் வாரண்ட்டி இருக்குங்க அது போக பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் இருக்குங்க அதிலேயே தண்ணி சப்போஸ் நம்ம கொழந்தைங்க சின்ன வீட்டில் இது சின்னப் பிள்ளைக இருப்பாங்க தண்ணியை கிண்ணியை ஊற்றி விட்டாலும் டிவி பழுது போகா ஃபால்ட் ஆகாத அளவுக்கு வந்து அந்த மேரிக்கு டிவியெலாம் இருக்குதுங்க ஆ நீங்கள் நேரில் வாங்க உங்களுக்கு எந்த ரேட்டில் பிடிச்சிருக்கோ எந்த டிவி பிடிச்சிருக்கோ பார்த்து வாங்கிக்கிடலாம் நம்மக்கிட்டேயே வந்து பார்த்தீங்கன்னா சன் டேரெக்ட் இருக்குது ஏர்டெல் டிடிஹச் இது எல்லாமே இருக்குது உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதையும் பே செலக்ட் பண்ணீங்கன்னால் வந்து கையோடேயே ஆப்பரேட்டர் வந்து மாட்டிவிட்டு சிக்னல் வச்சு டிவி ஏதும் இதில் வந்து நீங்கள் எந்த டிவி எடுத்தாலுமே உங்களுக்கு ஆ சேம் சேம்சங் இருக்குது ரெ ரெட்மி இருக்குது எம்ஐ இருக்குது வால்வோ இருக்குது ஆட் ப்ளஸ் இருக்குது எல்லாமே விற்கிது நீங்கள் எந்த டிவி எடுத்தாலும் குறைந்தபட்சமாக ரெண்டு வருஷமா உங்களுக்கு வாரண்ட்டி இருக்குதுங்க டிவி கீழே ஆஃபர் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு டிவி எடுக்கிற அனைத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆயிரம் ருபா குறைக்கறது குறைச்சித் தருவோங்க ஆஃபருங்க சாதா டிவி எடுத்தீங்கன்னால் எந்த டிவி எடுத்தாலும் உங்களுக்கு ஐந்நூறுரூவா குறையுங்க இது உங்களுக்கு ஆஃபருங்க ஆமாங்க ஆமாங்க இல்லைங்க நீங்கள் ஆண்ட்ராய்டு டிவியில் பார்த்தீங்கன்னாலே நீங்கள் ஆட்டமேட்டிக்காக இன்டர்நெட்டு யூடியூப்பு எல்லாமே வந்துடும் அதுக்கு அதுக்கு தாங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவி இப்போ புதுசாக வெலாட் ஒன்று வச்சுருக்கோம் இன்வெர்டருக்கு வச்சுருக்கோம் சப்ளே கரண்ட்டை இழுத்துக் கொடுக்குறதெல்லாம் அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மேரிக்கி ப்ராப்ளம் நம்ம டிவியில் வராது உங்களுக்கு அப்புடின்னாலும் ரெண்டு வருஷ வாரண்ட்டி இருக்குது ஆமாங்க ஆமாங்க அதெலாம் பழைய மாடல் டிவிங்க அப்போ பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்ரு யாருமே வைக்கல இப்போ வரதெலாமே லேட்டஸ்ட்டு வெர்ஷன் டிவி தான் வருது அதனால் வந்து எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் வச்சு தான் வருது ஸோ நீங்கள் ஒன்றும் பயப்படத் தேவையில்ல நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த டிவி வேணும்னாலும் வாங்கிக்கிடலாம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்குத் தீபாவளி ஆஃபர் இதெலாம் வரும் அதில் பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் உங்களுக்கு ரேட் குறையும் இல்லை இப்போ வந்து வாங்கிறனாலும் நீங்கள் வாங்கிக்கிடலாம் ஆ இஎம்ஐ வசதியும் பதினெட்டு ரூபா பதினைஞ்சு ரூபாய்க்கு மேலே வாங்குனீங்கன்னால் உங்களுக்கு இஎம்ஐ போட்டுத் தருவாங்க ஒரு ஆறு ரூபா ஏழு ரூபா பேமெண்ட் கட்டிவிட்டு மிச்சத்தை நீங்கள் இஎம்ஐ போட்டுக்கலாங்க சவுண்டு சவு சவுண்டு குவாலிட்டி த்ரீ டி எஃபெக்ட்ஸு எல்லாமே இருக்கும் நீங்கள் இது பண்ணிக்கிடலாம் நீங்கள் எப்படி ஒரு தோட்டத்துக்கு தேடுறீங்களா இல்லை எப்படிங்க கிராமத்துக்குள்ளே ஆ சரி ஓகேங்க ஏன்னால் தோட்டத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த மழை பேஞ்சால் மட்டை உரசுறது இந்த ப்ராப்ளம் வரும் அதனாலேயே டிவி ஃபால்ட் ஆகும் அதுக்காண்டி தாங்க கேட்டேன் காலையில் நீங்கள் பதினொரு மணிக்கு நம்ம கடைக்கே வரலாம் டேரெக்ட்டாக நான் இல்லை இல்லை இல்லைங்க நீங்கள் டிவி வாங்கிகிட்டு அன்றைக்கே எங்கள் ஆப்ரேட்டர் வந்து கையோடு உங்களுக்கு எல்லாமே மாட்டிக் கொடுத்து செட் பண்ணிக் கொடுத்துட்டு வந்துடுவாங்க சரி ஓகேங்க சரி வைக்கவாங்க சரி வாங்க வாங்க எப்போ வேணாலும் தாராளமாக வாங்க சரி ஓகேங்க